சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படிங்குற எந்த ஒரு ஜாதிகள் இனங்கள் அப்டிங்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க எல்லாருமே ஒன்னுக்குள்ளே ஒன்னாகதான் வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா எப்படி இப்போ சொல்லுறது இப்போ ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வருதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் எல்லா அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேக் அப்படிங்கற ஒரு இனிப்பை வந்து தரு தருவாங்க அதே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு மதத்தினர் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா அந்த பிரியாணிங்கிற அப்படிங்குற ஒரு உணவை வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் கிறிஸ்டியன்கள் எல்லாருக்குமேதான் பகிர்ந்து உண்ணுறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்துக்கள் இந்துக்கள் வந்து இந்த பொங்கல் பண்டிகையெலாம் வரும்போது இந்த கோவில் திருவிழாக்கள்லெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா இவங்கதான் உள்ளே வரணும் அவங்கதான் உள்ள வரணும் யார் வேணுனா வரலாம் யார் வேணுனா அன்னதானங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான் அதனால எங்கள் அதாவது இந்த சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி எந்த ஒரு சாதிகள் அடிப்படையாலேயும் இந்த இனத்துனாலேயும் இந்த மொழியினாலையும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல்தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தனது குடும்பத்தினராக நெனைச்சி வாழ்ந்துகிட்ருக்காங்க அதுமாதிரிதான் இன்னை வரைக்குமே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் சேலத்தின் ஒரு பெரிய பெருமை அப்படின்னும் சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறுஸ்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே சமயத்தில் அதுக்கு ஈடாக வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் இருப்பாங்க அதுக்கும் ஈடாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இந்த மூணு மதங்கள்தான் நிறைய இருப்பாங்க இந்த சாதிகள் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு வரிசைப்படுத்தி வச்சிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்த்தோர் அதையும் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் அப்படின் சொல்லுவாங்க இன்னொருத்தவங்களை இதுமாதிரி பார்த்திங்கன்னா பிரிச்சுதான் வச்சிருக்காங்களே தவிர யாரும் வந்து பார்த்திங்கன்னா தாழ்ந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கறவர் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சமமாக இருக்கிறோம் என்பதை சேலத்தின் ஒரு உறுதிமொழியாகும் நன்றி